சார் என் பேர் பார்த்தசாரதி நான் திருப்பூரில் இருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒன்றரை ஜிபி இருக்குது பார்த்தீங்கனாக்கா ஒரு ஜிபி அரை ஜிபி பார்க்கறதுக்குள்ளே ஃபுல்லாக நெட்வொர்க்கு எதுவுமே வரமாட்டேங்குது அதுதான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு

திருப்பூர்

ஃபைவ் ஜி கிடைக்கிது ஆனால் ஏன் எங்கள் ஃபோனில் வந்து அது சரியாக ரீச் ஆக மாட்டேங்குது எங்கள் ஏரியாவில்

ஆ ஆமாம் இப்போ தான் ரீசெண்ட்டாக தான் பண்ணிணோம்

அதுதான் இப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம டாக்க இதுக்கு டூ ஜிபி அது போட்டும் நான் டெய்லியும் பார்க்க முடில ஆ ஆ சுற்றிட்டே இருக்குது

இல்லை சிட்டி உள்ளேயே தான் இருக்கேன்

ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஃபோர் ஜி ஆ ஃபோர் ஜி ஃபோனு

சரி இல்லை இப்போ இப்போ லேட்டஸ்ட்டு தானே ஃபைவ் ஜி வந்திருக்குது அதுவும் ஃபுல் ஏரியாவுக்கு இன்னும் ஃபைவ் ஜி கொடுக்கலேல்ல ஃப்ஸ்ட்டு நம்ம வந்து வாங்கும் போது செல்லு வந்து ஃபோர் ஜியோயுடைய செல்லு தானே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அதுதான் உங்களுக்கு இந்த ஃபோர் ஜி ஃபோர் ஜி சப்போர்ட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கு இப்போ சமீபமாக இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது நெட்வொர்க்கில் காலெல்லாம் போகுது சார் இன்கம்மிங் அவுட்கோயிங்கெலாம் போகுது நமக்கு நெட்வொ

அதெல்லாம் தெளிவாக இருக்குது ஆனால் நெட்டு நமக்கு யூஸ் பண்ண முடில ஆமாம் இப்போ ஒன்றரை ஜிபி ரெண்டு ஜிபி போட்டால் ஒன்றரை ரெண்டு ஜிபி நம்ம வந்து வேஸ்ட்டாக தானே இப்போ பைசா போட்டு வேஸ்ட்டாக தானே போகுது அது ஆமாம் அதனால் அதனால் தான் சரி ஓ உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கு வேறு எதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்களா அல்லது இங்கே நாங்கள் போய் வேறு நியர்பை ஆஃபீஸில் போய் ஏதாவது சந்திக்கணுமா என்னங்கறது தான் எங்களுக்கு சரி சார் அதனால் தான் உங்களுக்கு

ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க் யூ சார்